ஹலோ ஷண்முகம் ட்ராவல்ஸா நாங்கள் கொல்லுமாங்குடியிலந்து பேசுறோம் இப்போ ட்ராவல்ஸ் புக் பண்ணணும்

கம்மிங் சண்டே கம்மிங் ஆமாம் ஆடுதுறை சாமுண்டீஸ்வரர் கோவிலுக்கு போகணும் ஆ ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்கோம் தவேராவே ஓகே ஆ ஓகே மார்னிங் செவென் ஓ க்ளாக் போல் பிக் பண்ணுற மாதிரி ஆ ஓகே அமௌன்ட்டெல்லாம் எப்படி ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அமௌன்ட் எதுனா பே பண்ணுற மாதிரிருக்குமா ஓகே ஓகே அட்வான்ஸாக எதுனா பே பண்ணணுமா அப்போது ஓகே இதானே ஜிபே நம்பர் ஓகே ஆ ஓகே ஆ ஓகே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுத்துக் ஒரு நாள் ஃபுல்லா தான் ஆ ஆமாம்

ஆ ஓகே அட்வான்ஸ் பேமென்ட் வந்து அனுப்பிறேன் பேலன்ஸ் வந்துட்டு ஃபுல் ப தான் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோன்னா அப்போ வந்துவிட்டு பே பண்ணிடுறோம் பேலன்ஸ் அமௌன்ட்டு ஓகே தேங்க்யூ